ஹலோ சார் வணக்கம் கார்பெண்டருங்களா வீட்டுக்கு வந்து நாங்கள் பெண்ணாத்தூர்லருந்து பேசுகிறோம் சார் எங்களுக்கு வீட்டுக்கு வந்து சமையல் ரூமுக்கு கப்போர்டெல்லாம் செய்யணுங்க சார் அப்புறமேட்டுங்க இது க இந்த சாமான் கழுவுகிற இதுவெல்லாம் செய்யணுங்க அப்புறம் வந்து திங்க்ஸ் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் அந்த இது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அது ரெடி பண்ணணும் அதுக்கு எவ்வளோ ஆகுங்க எந்த மரத்தில் செய்யணும் அதெல்லாம் எவ்வளோ ஆகுன்னு சொன்னீங்கன்னால் ரூம் சைஸ் வந்து பத்துக்கு பத்துங்க

அது வந்து எந்த எந்த எந்த மரத்தில் செய்யணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் ஸ்கொயர் பிட்டுக்கு எவ்வளோ ஆகும் அதெல்லாம் ஒரு இது கொட்டேஷன் கொடுங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் மெட்டீரியலெல்லாம் எவ்வளோ ஆகுங்க வரும் ஒரு ஐம்பது ஸ்கொயர் பிட்டு வருங்க ஐம்பது ஸ்கொயர் பிட்டு வரும் அதுக்கு எவ்வளோ ஆகும் ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க நீங்கள் நேராக வந்து ஆ

பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நீங்களே எடுத்து செய்வீங்களா இல்லை மெட்டீரியல் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்கணுமா ஆ சரிங்க ம் காண்ட்ரேக்டாக நீங்களே செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க அதுக்கு எவ்வளோ ஆகும் இது பண்ணுங்கள் நான் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து டீ காபி எல்லாம் கொடுத்து அதுமாதிரி இது கூட பண்ணி பண்ணி கொடுங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் ம் இப்போ இருக்கிற மாடலெலாம் அழகாக செய்யணுங்க சார் வீட்டுக்கு இந்த க ஆ கப்போர்டு அரைங்கலாம் கொஞ்சம் அந்த இது இதெல்லாம் வைக்கிறதுக்காக அது பண்ணிக் கொடுக்கணுங்க அது எந்த மரத்தில் செய்வீங்க எந்த மரத்தில் செய்வீங்க ஆ ஆ ஆ சரிங்க சார்

சரி பெண்ணாத்துார்